நான் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் என்னுடைய சேமிப்பு கணக்கை வைத்துள்ளேன் வங்கியில் எனக்கு இதுவரை எந்த ஒரு இடையூறும் இல்லை இருப்பினும் அங்கே போகும்போது அவர்கள் நடந்தக்கூடிய விதம் ஒருசில நேரத்தில் முகம் சுழிக்க வைத்தாலும் கூட அவர்களுடைய சூழல் அப்படி என்று என்னால் உணர முடிகிறது இப்பொழுது எனக்கு வங்கியில் ஒரு பரிவர்த்தனைக்காக நான் செல்கிறேன் என்றால் அங்கே இருக்கக்கூடிய கணக்காளர் காசாளர் அவர்களிடம் நான் விண்ணப்பத்தை எழுதி கொடுக்கும்போது அதில் ஏதாவது அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் எனக்கு திருப்தி இல்லை என்றாலும் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னால் புரிந்துக்கொள்ள முடியவில்லை என்றாலும் வங்கி மேலாளரிடம் சென்று என்னுடைய பிரச்சினையை எடுத்துரைப்பேன் அப்படி எடுத்துரைக்கக்கூடிய அந்த பிரச்சினைகளை நான் தொடர்ந்து வங்கி மேலாளரிடம் விளக்கங்கள் கேட்டு அதன் மூலமாக நிவர்த்தி காண்பேன் இப்பொழுது வங்கியிலிருந்து எனக்கு சரியான தகவல்கள் வரவில்லை என்றால் ஸோனல் ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடிய மண்டல அதிகாரி இடத்திலே முறையிடுவேன்